ஒரு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மூணு லட்சத்தி தொண்ணூத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நாலு லட்சத்தி தொண்ணூத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது